எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு ஆடுங்கள் வளர்த்துட்டு இருக்கோம் அது பேர் வந்து கோரா கோரின்ட்டு அவங்களுக்கு செல்லமாக கூப்பிடுவோம் நாங்கள் அதுக்கு அப்புறம் கிளி ஒன்று வளர்த்துட்டு இருக்கோம் அதுவும் ரொம்ப செல்ல பிள்ளையா நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அது பேர் வந்து சுக்கின்னுட்டு நாங்கள் வச்சுருப்போம் வச்சுருக்கோம் அது அதுங்களுக்கு எல்லாம் தேவைப்படும் போது அது வந்து எங்களை நாங்கள் வந்து ஒரு ஒரு பசங்களாகவே வளர்த்துட்டோம் நாங்கள் நாங்கள் கூப்பிட்ட இடத்துக்கு வர்றது அதுக்கு அப்புறம் நாங்கள் நின்ற இடத்துக்கு எல்லாம் வர்றது அது புல் போடுவோம் எல்லாமே இப்போ அதுக்கு என்னென்ன சாப்பாடு வெஜிடபுள் நாங்கள் சாப்பிட வெஜிடபுள் எல்லாம் அவர்களுக்கு கட் பண்ணி போட்டு அவ்வளோ ஒரு அருமையாக சாப்பிட்றது அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாயருக்கு கொழந்ததனமா இருக்காது கொழந்தையே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது எங்களுக்கு எங்கள் சின்ன பசங்களை எல்லாம் எப்படி பார்க்கறோமோ அப்படி தான் அதுங்களை எல்லாம் நாங்கள் பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷமாருக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் டைம் போகிறதே எங்களுக்கு அதுங்கள் கூட விளையாடுறது ஒரு டைம் இதாகவே இருக்குது எங்களுக்கு